ஃபஸ்ட் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப ஓல்டான லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ்தான் ஃபஸ்ட் இந்த வேர்ல்ட்ல தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் தான் ஃபஸ்ட் வந்து கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட் நம்ம நாக்கலாம் அசைச்சு பேசுனது தமிழ் மொழி தான் அதிலிருந்து தான் சில மொழிகள் வந்து வந்துச்சு ஆனால் ஃபஸ்ட் பேசுனது வந்து தமிழ்மொழிதான் அதுவந்து தமிழர்கள் வந்து எப்படி அதை வந்து வளர்த்துனாங்க அப்படின்னா தமிழ்மொழியை பேசப் பேசதான் ஃபஸ்ட் வந்து நாக்கால அசைச்சு பேச தொடங்கினாங்க அப்புறம் காலப்போக்கில் அதுவந்து வேற லாங்குவேஜஸ் எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டாங்க ஸோ அதுக்குன்னு ஒரு பேரெல்லாம் வச்சாங்க ஸோ ஆனால் தமிழ்மொழி தான் இதில் வந்து ஓல்டு லாங்குவேஜ் அப்படின்ட்டு இருக்குது ஸோ இந்த தமிழ் வந்து காலப்போக்கில் அது ரொம்பவே நல்லா வளர்ந்துச்சு பட் ஃபஸ்ட் பேசுகிறப்போ தமிழ்வந்து எப்படி இருக்கும்னால் ஒருதூய தமிழ் அந்த மாதிரி இருக்கும் எக்சாம்புள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம் அதுவந்து அந்த காலத்தில் நீங்கள் சாப்பிட்டீர்களா அப்படின்னு தான் கேட்பாங்க பட் அது காலப்போக்கில் மாற மாற நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் சுருக்கி சொல்கிற மாதிரி காலப்போக்கில் வந்து தமிழ் வந்துருச்சு ஸோ வேற சில மொழிங்க வந்து அவங்க பேசி பேசி சில பேரெல்லாம் வச்சு அதுக்கு வேற பேரெல்லாம் வச்சு அதை வந்து லாங்குவேஜாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் தமிழ் அப்படிங்கிறது வந்து ஓல்டான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம் அது காலப்போக்கில் கொஞ்சம் கம்மிப்பண்ணி பேசுகிறாங்க